எனக்கு வந்து புளித்த பரோட்டா பிடிக்கும் அதேமாரி சரவணபவன் ஹோட்டல்ல சைவ சாப்பாடு பிடிக்கும் அதுக்கப்புறம் திருவாரூர்ல பொரித்த பரோட்டா இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பிரியாணி பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணினால் சிக்கன் பிரியாணி பிடிக்கும் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பிடிக்கும் அதுக்கப்புறம் மந்தி பிடிக்கும் அதுக்கப்றம் புளித்த பரோட்டோ அதாவது இலையில போட்டு புளித்து பரோட்டா வைப்பாங்கள அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்றம் எங்கள் வீட்டில வைக்கிற தேங்காய் பால் ரசம் பிடிக்கும் அதுக்கப்புறம் எங்கள் எதிக்க வீட்டில இருக்க புளி சாதம் பிடிக்கும் அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க எது செஞ்சாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில எங்கள் அம்மா வந்து முட்டை பொரியல் நல்லா பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லியும் முட்டை தோசை சாப்பிட்ருவேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தினம் தினோம் இந்த முட்டை பொறித்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில செய்கிற ஆட்டு கறி பிரியாணி பிடிக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடித்த மாரி என்ன சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாணிபூரி பிடிக்கும் எங்கள் ஊர்ல ஒரு கடையில் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மேகி ரொம்ப பிடிக்கும் வீட்டில செய்கிற மேகினால் இன்னும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்றம் எனக்கு ரொம்ப பிடித்த சாப்பாடு அப்படின்னா சாம்பார் எனக்கு ரொம்ப பிடித்த சாப்பாடு அதுக்கப்புறம் ரொம்ப பிடித்த சாப்பாடு அப்படின்னா லெமன் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்டாக எல் எல்லா சாப்பாடுமே வந்து நான் வீட்டில சாப்பிட தான் ஆசைப்படுவேன்